தையல் தொழிலுக்கு வந்து வாழ்க்கையில எவ்வாறு உதவுதுன்னா முன்னாடியெல்லாம் தையல் வந்து கூலி கம்மி கஷ்டம் தான் இப்போ வந்து ஒரு ஜாக்கெட்டுக்கு எவ்வளோ கூலி வாங்குறோம் அதுக்கு வந்து தையல் சொல்லி தர்றாங்க அது நூலில் போடுறது சம்கி வெச்சி தைக்கிறது கண்ணாடி வெச்சி தைக்கிறது கல் வெச்சி தைக்கிறதுலாம் நிறைய வேலை இருக்குது அதில் மிஷின்லேயே வந்து தைக்கிறதும் இருக்குது கரண்ட்டு வெச்சி தைச்சா கொஞ்சம் லேசாக இருக்குது வா கை கால் வலி இல்லாமல் நமக்கு அசதி இல்லாமல் நூலைக் கொண்டும் தைச்சிக்கிட்ருக்கலாம் உடல் வலி இருக்குது தானே உடல் வலி இல்லாமயா இருக்கும் இவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு ஜாக்கெட்டு ரெண்டு ஜாக்கெட்டு தான் தைக்கிறோம் இவ்வளோ வேலைக்கு கூலி இன்னைக்கு வெலைவாசிக்கு தகுந்த மாதிரி கூலி இருக்குது இருந்தாலும் தைக்கிறது வந்து நூல்லேயே தான் தைச்சி ஆகணும் கையில் தைக்கிறது தைச்சி தான் ஆகணும் கையிலேயே தான் மிஷின்லலாம் தைக்க முடியாது ம்